அந்த அந்த காலத்திலேயே ஆராய்ச்சி அறிஞர்கள் எல்லாமே அரசர் காலத்தில் வாழ்ந்தவர்கள் வாழ்ந்தவங்களே முதல்ல அப்பவே வந்து விண்வெளியில என்னென்ன நடக்குது என்ன இது அப்படினு அப்பவே ஆராய்ச்சி மூலயமாக அப்பவே ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க இப்போது இந்த காலத்தில் வந்து டெக்னாலஜி மூலயமா வின்வெ விண்வெளிக்கு ஷேட்லைட் அனுப்பி அதை அதை மூலயமா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஷேட்லைட் அனுப்பி செக் பண்ணி அதை அது அது மூலயமா நம்ம தெரிஞ்சிக்கிறக்கு ஒரு மொபைல் கருவியை கண்டுபிடிச்சி அந்த மொபைல் வழியாக அந்த ஷேட்லைட்ல இருந்து வர்ற சிக்னல்னால் நம்ம மொபைல்ல பார்க்குறோம் இப்போ வந்து அங்கே வந்து ஏ எந்த பூமி எந்த எந்த கிரகத்தில் வளிம காத் காற்று இருக்குது இல்லை எந்தவகை பூமி வந்து நம்ம சுவாசி சுவாசிக்கிறதுக்கு காற்று இருக்குது உயிரினங்கள் எந்த உயிரினங்கள் வாழுது வாழ இந்த கிரகம் வந்து நம்ம வாழ்றதுக்கு தகுதியானதா எல்லா உயிரினங்களும் வாழ்றதுக்கு தகுதியானதா தண்ணீர் இருக்கா காற்று இருக்கா எல்லா எல்லா வசதிகளும் இருக்கா அப்படினு இந்த காலத்தில் வந்து போ ஷேட்லைட் மூலயமா கண்டுபிடிச்சி அறிஞர்கள் வந்து எல்லாத்துக்கும் ஆராய்ச்சி அறிஞர்கள் வந்து ஷேட்லைட் மூலயமா அனுப்புறாங்கள் ஷேட்லைட்ல இருந்து நம்மளுக்கு அனுப்பிச்சி நம்ம வந்து இப்போது மொபைல் செல்ஃபோன்ஸ் எல்லாத்திலயும் வந்து இப்போ வந்து சுலபமாகவே நம்ம பார்த்துக்கிறோம் ஷேட்லைட் மூலயமா அப்போ இருந்தவங்கள்லாம் வந்து அரசர் காலத்தில் அப்பவே வந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சி பார்த்துருக்காங்க